ஹலோ ஆ ஆமாம் சொல்லுங்க ஓகே உங்களது என்ன ப்ரோக்ராம் உங்களது ஓகே என்ன டேட்டு உங்களது டேட்டு என்ன டேட் ஃபஸ்ட்டு உங்களது ஓகே இந்த மந்த்து தேர்ட்டி ஒன்றா ஓகே மார்னிங் ஆர் ஈவினிங் உங்களது ஃபங்க்ஷன் ஈவினிங்கா ஓகே உங்களுக்கு எந்த மாதிரியான நீங்கள் ஃபோட்டோ ஷூட் எதிர்பார்க்குறீங்க இப்போது லைக் இப்போது எல்லா ஃபஸ்ட்டு பர்த் டேவா இது ஓகே இல்லை நீங்கள் ஃப்ரீ பர்த் டே ஏதாவது பாப்பா வச்சு முன்னாடி ஏதாவது நீங்கள் ஃபோட்டோ ஷூடெலாம் எதிர் எடுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்களா ஏன்னால் இப்போ எங்களோடய பேக்கேஜ் இப்போ நாங்கள் கொடுக்குற பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா நான் அதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஸோ எங்கள் பேக்கேஜ்ஜில் வந்து நாங்கள் ஸ்டார்ட்டிங்லேருந்து கொடுக்கறது என்னென்னறு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீ ஃபோட்டோ ஷூட் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி வெட்டிங்காக இருக்கட்டும் பர்த் டே பார்ட்டியாக இருக்கட்டும் எந்தவொரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ப்ரீ வெட்டிங் ப்ரீ போஸ்ட்டு வெட்டிங் ப்ரீ ப்ரீ வெட்டிங் இருக்குது இல்லையா ஸோ அந்தமாதிரி எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ப்ரீ ஃபோட்டோ ஷூட்டுன்னு ஒன்று வந்துடும் அதில் ஸோ லைவ்வாக நம்ம எடுக்கிற ஃபோட்டோ ஷூட்டும் ஒன்று இருக்கும் ஓகேங்களா ஸோ ஆஃப்டர் தென் நம்ம ஒரு போஸ்ட்டு வெட் ப்ரோக்ராம் எதுவாக இருந்தாலும் அது அதோடய ஃபோட்டோ ஷூட் வந்துடும் ஆல்பம் வந்துரும் வீடியோ கவரேஜ் வந்துடும் உங்களுக்கு ஒரு பென் ட்ரைவ் வரும் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு லேமினேஷன் ஃபோட்டோ அந்தமாதிரி எல்லாமே ப்ரசென்டாக உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் மாதிரி வந்துடும் உங்களுக்கு டோட்டலாக சேர்த்து நாங்கள் ஒரு ஃபிஃப்ட்டி தௌசண்ட்டில் நாங்கள் பண்ணி கொடுப்போம் எங்களோடய குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஏ ஒன் குவாலிட்டி இப்போ இருக்கிற டிஜிட்டல் ப்ரா ப்ராசஸ்சில் உங்களுக்கு எங்களோடய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் சரிங்களா ஸோ ல அந்த ப்ரீ ஃபோட்டோ ஷூட்டுக்கு நீங்கள் எங்கே லொக்கேஷனுக்கு கூப்பிட்டாலும் அந்த லொக்கேஷனுக்கு நாங்கள் வந்துடுவோம் அதில் பாப்பாவுக்கு ஏற்ற ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஃபேமிலி ஃபோட்டோஸ் கூட எடுத்துக்கலாம் சரிங்களா ம் வேறு ஏதாவது டீடெயில்ஸ் ஏதாவது இருந்தால் பண்ணிக்கலாம் ஏன்னால் வந்து அந்த டைமில் நம்ம ஏதாவது மிஸ் பண்ணியிருப்போம் ஸோ அதனால் ஏன்னால் பாப் குழந்தைங்க இல்லையா ஸோ சமயத்தில் நம்மளுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க சப்போஸ் நம்மளுக்கு எதுவும் கேப்ச்சர் நம்மளுக்கு உங்களுக்கு மனதுக்கு பிடித்த கேப்ச்சர் எதுவும் கிடைக்கலன்னா நம்ம அதில் நீங்கள் லாஸ்ட் டைம் நம்ம ஒரு ட்ரை பண்ணிக்கலாம் சப்போஸ் அங்கே வீடியோ ஃபங்க்ஷன் அப்போது அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் பசங்கள் அழுதுட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் தனிப்பட்ட முறையில நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னால் கூட வேறு ஒரு லொக்கேஷனில் வச்சு கூட நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் ஃபேமிலியாக நீங்கள் கப்புள்ஸ் கூட சேர்த்து எடுத்துக்கலாம் ஃபோட்டோஸ் எல்லாமே காம்போவாக நாங்கள் கொடுத்துருவோம் ஒரு ஃபிஃப்ட்டி தௌசண்ட்டில் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் மேம் சூப்பராக இருக்கும் எல்லாமே

ஓகே மேம் நீங்கள் உங்களோடய தீம் என்ன ஏதுங்றத நீங்கள் சொல்லுங்க என்ன மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் சூஸ் பண்ணிக்கலாங்றத நான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரெக்ஷன் நான் கொடுக்குறேன் சரிங்களா ஓகே நான் உங்களுக்கு உங்களோடய நம்பரை எனக்கு வாட்ஸ்ஆப் நம்பர் சென்ட் பண்ணுங்க ஆல்ரெடி நாங்கள் ஷூட் பண்ண ஃபோட்டோஸ் அது எல்லாமே நான் சென்ட் பண்ணுறேன் உங்களுக்கு அதில் என்ன பிடிச்சிருக்கோ நீங்கள் சொல்லுங்க நம்ம லொக்கேஷன் நீங்கள் பார்த்துட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே தேங்க் யூ